எனக்கு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்குற எல்லா வார்த்தைகளுமே பிடிக்கும் அதில் வந்துவிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லுறேன் இப்போ அதெலாம் என்னென்ன இது பா வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அண்டம் நிலவு கதிரவன் பூமி மலைகள் இயற்கை விவசாயம் குருதி மனிதர்கள் இதெல்லாமே வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தைகள் அதற்கப்பறம் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் மொழியை வந்து தாய்மொழியாக கொண்டதில் வந்து பெருமிதம் வந்து கொள்கிறேன் நான் கண்டிப்பாக நான் வந்து பெருமிதமாக தான் சொல்லுவேன் அது வந்துவிட்டு ஏன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துவிட்டு உலகப்பொதுமறை நூலான திருக்குறள் வந்து இருக்குது இது வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு தேவையான கருத்துக்களும் மனுசனோட வாழ்க்கைக்கு தேவையான கருத்து கருத்துக்களை வந்து தேவையான தேவைக்கு அதிகமான கருத்துக்களெல்லாம் வந்து இந்த நூலில் வந்து சொல்லிருக்குறாங்க இந்த இந்த நூல் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா உலக மொழிகளுக்கெல்லாம் வந்து பெயரும் பெயர்பெருக்கப்பெற்றுள்ளது அது வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து எல்லா பெரிய மாமனுசர்களலாம் வந்துவிட்டு இந்த நூலை வந்து படிச்சு அதில் இருக்கிற கருத்துக்களலாம் வந்து புரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையில் வந்துவிட்டு பின்பற்றி பெரிய ஆளுகளாக வந்துருக்காங்க அதுனாலயே வந்துவிட்டு தமிழை வந்து நான் வந்து தாய்மொழியாக கொண்டதில் வந்து ரொம்பவுமே பெருமிதமாக தான் கொள்கிறேன்